புத்தகம் அப்படிங்கிறதே தான் நமக்கு ஒரு கட்டாயத்தின் பேரில் தான படிக்க சொல்கிறாங்க பரீட்சையில் எழுதி மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே வந்ததால் எதையும் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப விருப்பப்பட்டு அப்படின்னு படித்ததில்ல வேணா பத்தாம் வகுப்புத் தமிழ் பாடங்கள் படிக்கும் போது கொஞ்சம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் பாடங்கள் அதுல சில விஷயங்களெலாம் போ பிடிக்கும் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆறாவது படிக்கும் போது செல்வம் உடைக்கும் படைகள் யாவை அது ரொம்ப எனக்குப் பிடிக்கும் ஒருவன் தன்னைத்தானே வியந்து புகழ்ந்து கர்வப்படுவதும் அடக்கம் இல்லாமல் வீணாகக் கோபத்தை பெருக்கிக் கொள்வதும் நினைத்த பொருள்களை அடைய விரும்பும் செல்வம் உடைக்கும் படைகள் அப்டின்னு படிப்பேன் அந்த ஒ அந்த இது ரொம்ப எனக்குப் பிடிக்கும் பல இடங்கள் பல பேர்கிட்ட நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தை